ஹலோ ஆ ஆமா சொல்லுங்க மேம் எங்கேர்ந்து பேசுறீங்க

ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேம் கண்டிப்பாக போட்டு தரேன் மேம் உங்களுக்கு லோ ப்ரைஸில் நாங்கள் கண்டிப்பாக போட்டுத்தரோம் ஆ கம்மி பண்ணிக்கலாம் மேம் நீங்க எடுத்துகிட்டு வாங்க எதை மாதிரி பண்ணணுன்னு நீங்கள் சொன்னீங்க எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் மேம்

ஓ ஓகே மேம் அந்த ப்ராஜெக்ட் அலைன்மெண்ட்லாம் கூட நாங்களே பார்த்துப்போம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து குடுத்திங்கனா நாங்கள் கலர் பிரிண்டெலாம் வந்து நாங்கள் பார்த்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் வந்து நாங்கள் போட்டுதரோம் கண்டிப்பாக இன்னும் இப்போ ஆமாம் நாங்கள் மினி ஜெராக்ஸெலாம் வச்சிருக்கோம் பைண்டிங் பண்ணுவோம் ஸ்பைரலு எல்லாமே இப்போ இது ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மேம் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணினிங்கன்னா நாங்கள் பண்ணித்தருவோம் ஆ இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட பா பாண்ட்ஷீட்டெலாம் கூட கிடைக்கும் உங்களோட ஜாக்ரஃபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதும் தேவப்பட்டுதுன்னால் அவங்களுக்கு தேவையான இதுவும் எங்கள்கிட்ட இருக்குது பாண்ட் ஷீட்டெலாம் கூட இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஆ சரிங்க